ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிராவல்ஸ் ரமேஸுங்களா நாங்கள் டால்மியா லேந்து பேசுகிறோங்க நமக்கு ஒரு மீட்டிங் சம்மந்தமாக கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுங்க அதுக்கு உங்க கார் வேணும் எப்போ அவைலபுளாக இருக்குங்களா நாளைக்கு காலையில் நமக்கு இங்கே காலையில் ஒரு அஞ்சு மணிக்குலாம் கிளம்பணுங்க வரமுடியுங்களா ஏன்னால் நீங்கள் வாடகை எல்லாம் நமக்கு ஏற்கனேவே போன தடவை வந்திருக்கீங்க நீங்கள் கணிசமாதான் வாங்கறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோடைய டிராவல் நமக்கு நல்லா திருப்தியா இருக்குது அதனாலதான் உங்களே கூப்பிடுறோம் அதனால் வந்துடுங்க நீங்கள் நாளைக்கு எதுவும் சவாரி அரேஞ்ச் பண்ணிக்காதிங்க நீங்கள் நைட் எல்லாம் வண்டி எல்லாம் ரெடி பண்ணி டீசல் கீசல்லா காலையில் எங்களுக்கு இங்கே எட்டு மணிக்குலாம் வந்துடுங்க போயிட்டு நம்ம அங்கேயே மீட்டிங்கெலாம் முடித்துக்கிட்டு நைட்டே ரிட்டர்ன் வந்துடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு நீங்கள் நாளை மறுநாள் உங்க தொழில் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் போயிக்கலாம் நீங்கள் வந்துறீங்கல்ல வேறே எதுவும் வண்டி எதுவும் கண்டிப்பாக சொல்ல வேண்டாமில்ல சரி வந்துடுங்க